வீடு கார் கல்வி வணிகம் விவசாயம் தனி நபர் போன்றவற்றிற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டி இருந்தா ஆரம்பக்கட்ட செயல்முறை எப்படி இருந்துச்சு அப்படினா வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லோன் வந்து அப்ளை பண்ணுங்குறதுக்காக ரெண்டு மூணு பேங்க் வந்து சென்றியிருந்தேன் பொதுவாக எல்லா பேங்க்லையும் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட டாக்குமெண்ட் அது வேறு எதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை வந்து இருக்கணும் இல்லையா அதுக்காக நமக்கு வந்து அதை வந்து வாங்குறாங்க முதல்ல இந்த கவர்மெண்ட் பேங்கில் வந்து நம்ம வந்து உடனே வந்து இந்த மாதிரி விஷியத்தை வந்து பண்ணிவிட முடியாது எதோ தெரிஞ்சவங்களையோ அது மூலியமோ அப்படி இப்படி வேணா நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்கில் வந்து ஈஸியாக வாங்கலாம் ப்ரைவேட் பேங்க்குன்னா கொஞ்சம் அலைய வேண்டியதியிருக்கும் மேலும் அவங்க கொஞ்சம் நிறைய விதிமுறைகள் வந்து கொடுத்துயிருப்பாங்க அந்த பேங்க் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கணும் அதுவும் இல்லாம நம்ப வாங்குற பணத்திற்குகோட அதிகமாக வந்து மதிப்புள்ள பொருட்கள் வந்து அவங்களோட அதாவது பத்திரமோ எதாவது கொடுத்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் வேலயில் அப்படி இருந்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும் அப்படி கவர்மெண்ட் இல்லை அப்படி இல்லை நம்ப தனியாரில் வேலை பார்க்குறோம் அப்படின்னுங்கும் போது நம்ம கொஞ்சம் கடினம் சட்ட சிக்கலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மெனக்கட்றதும் அதிகமாக இருக்கு அது இல்லாம முழு அமௌண்ட்டையும் எடுத்தோனே சில பேங்கில் போடுவாங்க சில பேங்க் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இதான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ வீடு கட்றோன்னா அந்த பணத்தை வாங்கி வீடு தான் கட்டுவோமா இல்லை விவசாயந்தான் பண்ணுவோமாங்குறது தெரியாது அதனால் நம்ம முன்பணம் கொஞ்சம் நம்ம கையில வச்சு இப்போ வீடு கட்ட போறோன்னா ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் எழுப்பி இருக்கணும் விவசாயம் பண்ண போறோன்னா அது நெல் ஓரளவுக்கு போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செஞ்சியிருந்தா தான் அந்த நான் அவங்க வந்து அந்த லோனுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பேயிவிட்டு வந்து அந்த வங்கியிலேருந்து வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ஆவணங்கள்லாம் சரி பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும் திரும்ப போய் அவங்க வந்து அங்கே போயிவிட்டு மேனேஜர்ட்டலாம் பேசி லோனுக்கு வந்து சரி ஓகே உங்களோட இடந்தான் அவங்க கட்டிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்டு அந்த லோனுக்கான அடுத்தடுத்து என்னவோ அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு அமௌண்ட்டுன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி வரும் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் எவ்வளோ வருடம் கட்டணும் அந்த டீட்டெயல் எல்லாமே வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க மேலும் கடன் தொகைக்கிட்ற மாரி கொஞ்சம் டிலே ஆகும் ஓரளவுக்கு ரொம்ப கம்மி அமௌண்ட்டு அப்படின்னா கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துரும் இதே கொஞ்சம் இயர்ஸ் அமௌண்டு அதிகமாயிகிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து காலம் தாமதம் வந்து ஏற்படும் அது போல் ப்ரைவேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேன்டு ரெண்டுத்துலையும் வந்து ஓரளவுக்கு ப்ரொசீஜர் ஒன்று தான் ஏன்னா ப்ரொசீஜர் ஒன்னாக தான் இருக்கும் பட்டு வந்து கவர்மெண்ட் பேங்கில் கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரைவேட் பேங்கில் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கம்பரேட்டிவ் கவர்மெண்ட் பேங்கில் கம்ப்பேர் பண்ணம் போது இந்த பேங்கில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்ம வந்து லோன் வந்து வாங்கிக்க முடியும் அதான் ஆரம்பக்கட்ட செயல் முறை வந்து இதான் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் வந்து அவங்க வந்து நம்ப டீட்டயெல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு போவாங்க